எனக்கு வந்து ட்ராயிங் வரையிறதுனா ரொம்பவே பிடிக்கும் ட்ராயிங் வரையும் போது ரொம்ப அமைதியாக எனக்கு கம்ஃபர்டபுலாக இருந்தால் தான் எனக்கு ட்ராயிங் வரையவே தோணும் அப்படி ட்ராயிங் வரையிரத்துக்கு முன்னாடியே ஏதாச்சும் வேலைலா இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தடணும் இல்லாட்டி நம்ம ட்ராயிங் வரையும் போது அச்சச்சோ அந்த வேலை செய்யலையே இந்த வேலை செய்யலையே அப்படினு சும்மா சும்மா எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி உட்கார்ந்தா நம்ம வேலை ஒழுங்காவே வராது நம்ம ட்ராயிங் வரையும் போது நம்மளோடய ஆர்வம் முழுக்க நம்ம எதை வரையிரமோ அதன் மேலே தான் இருக்கணும் நம்ம மனசை அலை பாயவே விடக்கூடாது நம்மளுக்கு அது மேல ஒரு ஆர்வம் வந்து அத ரசிக்க பழகன தான் நம்மளுக்கு அந்த ட்ராயிங் வரையவே வரும் அப்படி நம்ம ட்ராயிங் கொஞ்சம் நல்லா வரயலனாலும் நம்ம தன்னபிக்கையை விற்றமா இருந்தாலே போதும் நம்ம ட்ராயிங் நம்ம நினச்சத விட ரொம்ப நல்லாவே வரும் எனக்கு வந்து ட்ராயிங் வரையிரதில் சவால்னா உண்மையான முக உருவ ஓவியம் தான் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்கள்லான் எப்படி நாலு தடவை விழுந்துட்டு அதுக்கு அப்புறந்தான் எழுந்துரிச்சி நடக்கவே ஆரமிப்பாங்க அந்தமாரி நம்மளும் ஒரு தடவையே மனச மனசு தளர விடக்கூடாது நல்லா நாலஞ்சி தடவை வரைஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நம்மளோடய முயற்சியை கை விடணும் அப்படி நல்லா நாலஞ்சி தடவை வரைஞ்சி பார்த்தாலே போதும் நம்ம நினைக்கிறது நினைக்கிறதுக்கு மேலேயே நல்லா வரும் இப்படி தான் நான் பயிற்சி செய்கிறேன்